புகைப்படம் எடுப்பதை வந்து ஒரு தொழிலாக நான் தேர்ந்தெடுக்க நினச்சேன் ஏன்னால் நான் சின்ன வயசுலிருந்தே புகைப்படம் எடுப்பது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு புகைப்படக் கலைஞர்களை பாத்தேன்னா எனக்கு நானும் அதேமாதிரி ஆகுணுன்னெல்லாம் நினச்சிருக்கேன் அதனால புகைப்படம் எடுக்குறதை வந்து ரொம்ப ஆர்வமாக சின்ன வயசுலிருந்தே எப்படியெல்லாம் புகைப்படம் எடுத்தால் எப்படிலாம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு யுக்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் இன்றைய காலக்கட்டத்தில் புகைப்படம் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலாக கருதப்படுது ஏன்னால் புகைப்படம் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் புகைப்படங்கள் எடுத்தாலே நம்ம வந்து இருபதாயிரம் வரைக்கும் வந்து லாபம் ஈட்டலாம் இப்போ இப்பொழுதெல்லாம் வந்து திரைம திருமணப் புகைப்படத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியும் புகைப்படம் எடுக்கிறாங்க திருமணத்துக்குப் பின்னாடியும் புகைப்படம் எடுக்கிறாங்க அப்போ திருமணத்திற்கு முன்பு வந்து ஒரு லாபமும் திருமணத்திற்குப் பின்பு எடுக்கும் புகைப்படம் ஒரு லாபமும் கிடைக்கிறனால் திருமணப் புகைப்படம் வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது இதனால் வந்து இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும் நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு முதுநிலைப் படிப்பு மட்டும் முடிச்சிருக்கிறேன் அதனால புகைப்பட புகைப்படத்தை வந்து நான் ஒரு தொழிலாக கருதி அதை வந்து பயிற்சி எடுத்து ஒரு நல்ல நிலமைக்கு வரணும் நல்ல ஒரு புகைப்படக் கலைஞரா வரணும்னு சொல்லிவிட்டு நான் இப்போருந்தே ஒரு நல்லா பயிற்சி எடுத்துட்டிருக்கேன் எந்தமாதிரிலாம் ஃபோட்டா எடுத்தால் எப்படியெல்லாம் அழகாகருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பயிற்சி எடுத்து எனக்குப் பின்னாடி வரப்போகிற சந்ததிகளுக்கும் நான் சொல்லி தரணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ புகைப்படம் எடுப்பது வந்து இந்த காலத்தில் ஒரு நல்ல தொழிலாதான் இருக்குது திருமணப் புகைப்படமும் சரி மற்ற எந்த நிகழ்ச்சி புகைப்படமும் சரி நல்ல இரட்டிப்பு லாபம் பார்க்கலாம் அதனால்